இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயித்து இருபத்தி மூணு பத்து ஏழு ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதினைஞ்சி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரம் ஆறு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு